ஆமாம்ங்க சார் ஆ சொல்லுங்கள் சார் சரிங்க சரிங்க சரிங்க சார் சார் எவ்வளோ ட்ரெஸ்ஸு ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு வந்து ஒரு இரநூற்றம்பது ரூபா ரேஞ்ச் வரும்ங்க நீங்கள் எத்தனை குழந்தைகளுக்குத் தைக்கணுங்க இருபது குழந்தைங்களுக்ளா ஆ சரிங்க சார் பண்ணிக்கலாம்ங்க ஒரு இரநூறுரூவா போட்டு கு பண்ணிக்கலாம்ங்க ஆ சரிங்களா நீங்கள் ட்ரெஸ்ஸுனோட அளவெல்லாம் எப்போ கொடுப்பீங்க சார் நாங்களே எடுத்து செய்ய சொன்னிங்கனாலும் நாங்களே எடுத்துச் செஞ்சித் தர்றோம்ங்க சரிங்க ஆ சரிங்க சார் பண்ணிக்கலாம்ங்க சார் எனக்கு ட்ரெஸ்ஸுனோட அளவு வந்து எனக்கு அனுப்புவிங்கல்லங்க அப்போ நீங்கள் எனக்கு அனுப்புறப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்துருங்க நாங்கள் எடுத்து உங்களுக்குப் பண்ணிக் கொடுக்குறோம் சரிங்களா ம் உங்களுக்கு எத்தனை நாளில் வேணும்ங்க அப்படிங்ளா சரிங்க சார் ஓ எப்படியும் ஒரு டிரெஸ்ஸு டிரெஸ்ஸுங்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தான் அடிக்க முடியும்ங்க அதனால் உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே கொடுத்துரட்டுங்களா ஆ சரிங்க சார் கம்பல்சரி நான் உங்களுக்கு நீட்டாக பண்ணிக் கொடுத்துறேன் எனக்கு வந்து நீங்கள் அட்வான்ஸும் டிரெஸ்ஸுனோட அளவு செஞ்சு எல்லாத்தையும் பண்ணிக் கொடுத்து அனுப்பிருங்க நான் உங்களுக்கு ஒரு வாரத்தில் பண்ணிக் கொடுத்துறேங்க ஓகேங்க சார் நன்றிங்க நன்றிங்க சார் ஓகேங்க ஓகேங்க சார் ஓகேங்க ஓகேங்க சார் நன்றிங்க ஆ